இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா எங்கள் ஊரில் குளம் இருக்குது அந்த குளத்துல போய் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு போய் துணி துவைக்க போவோம் துணி துவச்சிட்டு அதை வந்து அப்படியே அந்த மாடியில் போய் காயப்போட்டால் அந்த வெயிலில் காஞ்சுடும் அதாவது நம்ம மே மாதம்ல்லாம் ஒரு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணிநேரம் அந்த வெயிலில் போட்டாலே காஞ்சுடும் அவ்வளோ வெயில் அடிக்கிறதுனால் வானிலை எப்படியும் அதிகமாக இருக்கும் அந்த வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால காயப்போட்டிருவோம் இன்னும் மழை நேரத்துலனால் ஒரு மழை வர நேரம் பார்த்து போய் எடுத்துடுவோம் இல்லைன்னா அது நனஞ்சிரும்ல அதை பார்த்து நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அடுத்து தண்ணீர் வந்து குளத்துல நிறைய தண்ணி கிடக்குறனால ஒன்று தெரியாது வீட்டில் துவக்கிறதா இருந்தால் ஒரு டப்பு நல்லா அழுக்கானன்னே தான் தண்ணியை மாற்றுவோம் இப்போ துவச்சிட்டே இருக்கோம் அலசுகிறத்துக்கு ஒரு தண்ணி துணி ஊ ஊற வைக்கிறத்துக்கு ஒரு தண்ணி அடுத்து சோப் போட்டோன்னே அதை துவக்கிறது ஒரு தண்ணின்னு ஒரு மூணு தண்ணி வச்சுருப்போம் அதை வச்சு மாற்றுவோம் அடுத்து காயப் போடுணுன்னால் அப்படி தான் க மாடியில் போய் காயப்போட்டிருவோம் என்னென்னால் வெயிலில் உள்ளே வீட்டுக்குள்ளனால் இந்த கொடிக்கட்டி காயப்போட்டிருவோம் அதில் காஞ்சுட்ருக்கும் அடுத்து அடுத்து ஒரு இப்போது ஒரு துணியை காயப்போட்டோன்னால் மேலே போய் மாற்றி மாற்றி போடுவேன் அப்போ தான் உள்ளே உள்ளே இதெல்லாம் காயும் இல்லைன்னா பு ஒரு மாதிரி நாற்றம் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சுரும் அதனாலயே மாற்றி மாற்றி போட்டு அதை நல்லா காய வைச்சோன்னே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மடித்து வச்சுட்றேன் நானே மடித்து வச்சுடுவேன் எங்கள் அம்மாகிட்டல்லாம் நான் சொல்லமாட்டேன் எதுவும் துவைக்கணும் அப்படி நான்தான் துவைப்பேன் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே போய் துவச்சிட்டு வந்துடுவேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நல்ல குளி குளிச்சுட்டு துவச்சிட்டு வந்து காயப்போட்டிருவோம் ந மழை நேரத்தெல்லாம் அவ்வளோவா குளத்துக்கு போக மாட்டோம் தண்ணி நிறையா வரும் பாம்பு கிடக்குன்னு அதனால் வீட்லேயே துவச்சி அப்படியே வீட்டுக் குள்ளேயே கொஞ்சம் நேரம் வெளியே கிடக்கும் அடுத்து அப்படியே உள்ள தூக்கி போட்டிருவோம் அது அப்படியே உள்ளேயே கிடந்துக்கிடும் ஆனால் ஆற்றுக்கு போனால் ஆற்றுலயே காயப் போட்டிருவோம் ஆற்றுக்கு போனால் ஆற்றுலயே ஒரு கொடி இருக்கும் அதுலேயே காயப்போட்டு அதுலேயே காய வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் வெயில் அடிக்குமெல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அது காஞ்சுடும் அப்படி வரக்சொல்லே வீட்டில் லைட்டாக ஈரமாக இருக்கும் அதை மாடியில் போட்டு அடுத்து காய வச்சுக்கிடுவோம் இதுதான் இதை நாங்கள் காய வைக்கிற இது